ஹோட்டலுங்களாக ஆ என்ன சாப்பாடு இருக்குதுங்க ஏங்க பிரியாணி எதாது இருக்குமா அசைவம் எதாது இருக்கா வில என்ன விலைங்க ஏங்க அறுபது ருபாய்ங்களா என்னங்க அறுபது ருபான்றீங்க சரி பரவாயில்லைங்க என்னென்ன இருக்குது ஐட்டத்தை சொல்லுங்க மீனு கறியெல்லாம் எதுவும் இல்லை ஒன்று சாம்பார் ரசம் அப்புறம் இதுமா இ தயிர் மோர் தான் இருக்குங்களா வேறு ஒன்றுமே இல்லையா சிக்கனு ஆம்லேட்டாது கிடைக்குமா அதுவும் இல்லைங்களா இது அசைவ ஹோட்டலுங்களாக சரி சரிங்க அப்போ சாப்பாடு சாப்பாடு என்ன ரேட்டு நூறுபாங்களா ஒரு சாப்பாடு சரிங்க வாங்க்கலாம் ஒரு பத்து பொட்டலம் வேணுங்க சரிங்களா ஒரு பத்து பேற்றுக்கு வேணும் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வேணும் குழம்பு ரசம் ஒன்று பாக்ஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா இல்லை நான் வந்து பத்து ப பத்து பேற்றுக்கு வாங்கிற மாதிரி நானே வரணுங்களா அதையும் சொல்லியிருங்க வேணால் வந்து வாங்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க ஹலோ சொல்லுங்கள் ஆ சரி சரிங்க கட்டி வைங்க எல்லாம் வந்து வாங்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க எத்தனை மணிக்கு வரட்டும் ஒரு மணி நேரம் கழித்து வரட்டா ரெண்டு மணி நேரம் கழித்து வரணும் எப்போ வரணும்னு சொன்னால் சொல்லுங்க அப்படிங்களா ஒரு மணி நேரத்தில் அது கட்டி கொடுத்துருவீங்களா ஓ அதுவேறு இருக்கா சரிங்க ஏதோ கட்டி வைங்க இப்போ பணம் ஒரு ஒருத்தரு வருவாரு பேயர் சொல்லுவாரு அபுபக்கர்னு சொல்லுவாரு ஒருத்தரு அவர் வருவாரு அவர்கிட்ட கொடுத்து விட்ருங்க சரிங்களா வந்தாருன்னா எல்லாம் கொடுங்க எதாது கம்மி பண்ணி கொடுங்க எதாவது சாப்பாடு சாம்பார் ரசம் நிறையா ஊற்றி கொடுங்க பத்து பேற்றுக்கு வேணும் பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்க அவ்வளோதாங்க சரிண்ணா சொல்லுங்கள் நான் இப்போ ஆளு அனுச்சுட்றேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்துருவாங்க ஒரு மணி நேரத்தில் ஆள் வரும் அனுச்சுட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா